ஸ்கூல் முடிஞ்சதும் மாலை நேரத்தில் டியூஷன் அனுப்புகிறார்கள் அது எதுக்காக அனுப்புகிறார்கள் ப்ரைவேட்டில் தான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு கட்டுறோம் அப்போ அதில் வந்து படிக்காதது தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க வைக்கிறோமா டியூஷன் அது ஒன்றும் தேவையில்ல எட்டு மணி நேரம் அந்த ஸ்கூலில் வந்து காலையில் எட்டறைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வர்றான் வந்தவொடனே உடனே மறுபடியும் டியூஷன் அனுப்பிவிட்டால் அதில் என்ன வரும் மிஷின் மாதிரி தான் பசங்களுக்கு இருக்கும் நம்ம கூட நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க அப்டின்னா வாடா தம்பி இன்னைக்கு என்ன செஞ்ச தாத்தா பாட்டி உடனே அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து எப்பிடின்னான்னா டிரெஸ்ஸெல்லாம் இது பண்ணிட்டு மறுபடியும் மாற்று உடைய இது பண்ணிவிட்டு வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி இந்தா ஸ்நாக்ஸை சாப்பிடு ரிலாக்ஸ் ஆகிட்டு தாத்தாக் கிட்டே உரிமையாக கேட்பான் தாத்தா இன்னைக்கு நான் வந்து இது செஞ்சேன் எனக்கு எனக்கு என்னுடைய மேக்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சவங்க அப்போ கேட்கணும் நம்ம தான் கேக்கணும் தாத்தா பாட்டி கேட்கணும் தம்பி இன்னைக்கு என்னப்பா பண்ணே தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்பா அம்மா உட்காந்து கேளுங்கள் தம்பி இன்னைக்கி என்ன பண்ணே என்ன சப்ஜெட்டு என்ன எக்ஸாம் எழுதுனன்னு கொஸ்டீன் கேளுங்கள் நீங்கள் கொஸ்டீன் கேட்க அவங்க ஆன்சர் சொன்னால் தான் அப்போ நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கும் படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னீங்கனாலும் தம்பி வா இன்னைக்கு என்ன எடுத்த என்னென்ன செஞ்ச அப்டிங்கிறத நம்ம சொல்லி கேட்டோம்னா பசங்களும் நல்லதையும் கேட்டுக்குவாங்க கெட்டது என்னவோ அதை தாத்தா பாட்டி திருத்தி இது பண்ணுவாங்க பசங்களுக்கு வந்து மிஷின் மாதிரி போகிறதுன்னா நம்மக்கிட்டே பிடிப்பு அதிகமாக அப்பா அம்மாக்கிட்டே பிடிப்பு இல்லாமயே போய்டும் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த எட்டு ஸ்கூலில் படிக்காதது டியூஷனில் சொல்லித் தர்றாங்கன்னா அப்போது டியூஷன் போய் தான் பசங்கள் மார்க் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல் போகணும் நம்ம டியூஷனே போய்க்கலாமே அப்போ என்ன பண்ணணும் ஸ்கூல்லயே நல்லா சொல்லி தந்தாங்கன்னாலே பசங்கள் நல்லா படிக்க ஆரம்பித்திடுவாங்க